என் கூட பிறந்தவங்க மொத்தம் இரண்டு பேரு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி நாங்கள் மூன்று பேருமே வந்து எப்பவுமே வந்து ஒற்றுமையாக தான் இருப்போம் சாப்பிடுற விஷயம் வந்தால் மட்டும் நாங்கள் மூன்று பேருமே வந்து எப்பவுமே சண்டை போட்டுப்போம் விட்டில் எதாச்சும் வாங்கிட்டு வந்தால் நாங்கள் மட்டும் சாப்பிடணும் சொல்லிட்டு எல்லாரும் எடுத்து சண்டை போட்டுப்போம் ஆனால் நாங்கள் மீதி வேற எங்கேயாவது துணி வாங்கணும் அந்தமாதிரி இதில் வந்து நாங்கள் ஒற்றுமையாருப்போம்